அன்பு பவனுங்களா எனக்கு ஒரு விசேஷத்துக்கு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் இது பண்ணணும் ஏற்பாடு பண்ணணும் டெலிவரி பண்ணுவீங்களா ஆமாங்க எங்கள் வீடு ஒரு மூணு கிலோ மீட்டருக்கு உள்ளே தான் இருக்குது நீங்கள் டெலிவரி கொட்த்துருவீங்களா ஒரு ஐம்பது பேருக்கு வேணுங்க நீங்கள் கொடுத்துருவீங்க சரி என்னென்ன நாங்கள் ஆர்ட்ரு பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்களா இல்லை எப்படிங்க உங்கள் போடுவது தான் அனுப்புவீங்களா சரிங்க நாங்களே அந்த மெனுவை கொடுத்துடுறோம் நீங்கள் அதுப்படி சாம்பார் ரசம் பொரியல் எல்லாம் வெச்சு கொஞ்சம் நல்லா இருக்கட்டுங்க காரம் கொஞ்சம் குறைவாவே இருக்கட்டும் சரிங்க இதில் எங்களுக்கு ஏதாவது தள்ளுபடி இருக்குதுங்களா ஏன்னால் ஐம்பது பேருக்கு வாங்கிறோம் ஓகேங்க நீங்கள் அதில் போட்டு பார்த்து போட்டு கொடுங்க